ஹலோ வணக்கம் ரமேஷ் டாக்ட்ரா சார் நான் டேனியல் பேசுகிறேன் போன வாரம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருந்தேன் தலை வலின்னு சொல்லிட்டு சார் மூணு நாளுக்கு அப்புறம் ஸ்கேன் எடுக்கணும்னு சொல்லிருந்தீங்கள் அதான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து ஸ்கேன் எடுத்துருந்தேன் இன்றைக்கு ரிப்போர்ட் வருதுன்னு சொல்லிருந்தீங்கள் அதான் நான் வந்துருக்கேன் சார் ஆ ஓகே சார் சார் தலையிலேலாம் எதுவும் அடிப்படலை தலை வலி ஓவராக இருக்குது நைட்லாம் தூங்கவே முடியல ஆ ஆமாம் சார் அப்படிங்களா சார் ஓவர் தலை வலியாக இருக்குது நைட்லாம் சுத்தமாக தூங்க முடியலை கடையில் வேலை பார்த்துக்கறதுனால திடீர்னு ஒருமாதிரி மண்டையில் இழுக்குது போட்டு நரம்பு போட்டு இழுக்குது என்னென்னே தெரியலை அங்கே கடையிலே ஓவர் ஒர்க் ப்ரெஷர் வேறு கொடுக்குறாங்க என்னால் ஒன்னுமே பண்ண முடியலை தலை அப்படே சுற்றுது சார் நான் பெயிண்ட் கடையில் ஷாப் கீப்பராக இருக்குகிறேன் சரிங்க டாக்டர் ஆ சரிங்க டாக்டர் ஆ சரிங்க டாக்டர் ஆ ஓகே டாக்டர் ஆ சரிங்க டாக்டர் வீட்டுக்குலாம் நைட்லாம் வந்தால் சுத்தமா தூக்கம் வரல கண்ட கண்ட நினப்பா வருது எதுவும் நமக்கு ஆகிருமோ எதுவும் இதாயிருமோன்ட்டுனு ஒரு ரொம்ப ஒரு ரீசன்ட்டாக ஒரு மன்த்தாகவே ஃபுல்லாவே தலை வலிச்சுக்கிட்டே இருக்குது அதான் உங்களை பார்க்க வந்து பார்க்க வந்துருந்தேன் ஸ்கேன் எடுத்துகிட்டு போ ஓகே ஓகே ஆ சரிங்க டாக்டர் ஆ சரிங்க டாக்டர் சரிங்க டாக்டர் சரிங்க டாக்டர் சரிங்க டாக்டர்